ஹலோ யா ஆமாங்க அப்படிங்களா ரெண்டு சுடிதாரும் ரெண்டு பிளவுஸும் தைக்கிணுமா என்ன மாதிரி தைச்சிக் கொடுக்கணுங்க கொஞ்சம் டிசைனாக வேணுமா சாதாமாக வேணுமாங்க டிசைனாக நார்மல் சுடிதாரு தைக்கிணுன்னா இரநூறுவாலேர்ந்து எழுநூறுவா வரையும் ஆகுங்க டிசைனாக தைக்கிணுன்னா கொஞ்சம் ஆயிரம் ரூபா ஆயிரத்து ஐந்நூறுரூவா அதுமாதிரி ஆகணுங்க ஆகுங்க பிளவுஸுக்காரங்க டிசைனாகவே தைக்கிணுமாங்க எனக்கு இங்கே நிறைய பிளவுஸுஸெலாம் கொடுத்துருக்காங்கங்க பிளவுஸு சுடிதாரெலாம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து உங்களுக்குத் தைச்சித் தரட்டுமா சரி சரிங்க ஓகேங்க நாளைக்கே வந்து கொடுத்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு நாளுக்குள்ளே தைச்சிக் கொடுத்துருவேன் ஆ நான் இப்போயே சொல்லிவிட்டேங்க நான் இப்போயே சொல்லிவிட்டேன் விலைய த என்னது டிசைனாக தைக்கிணுன்னா ஆயிரம் ரூபாய்லேர்ந்து ஆயிரத்து ஐந்நூறுரூவாக்குள்ள ஆகுங்க அப்புறம் பேரமெலாம் பேசக்கூடாது என்கிட்ட சரிங்க சரிங்க நல்லா தைப்பேன் ஆனால் எல்லாேருமே இப்போ தைக்கிறேன் நல்லா தைக்கிறேன்னு கொடுத்துப்புட்டு அதுக்கப்புறம் பேரம் பேசுகிறாங்க நீங்களாம் பேரம் பேசக்கூடாது பார்த்துக்குங்க சரிங்க வச்சுட்றேங்க